நான் லாஸ்ட்டாக ஃபோன் வாங்கின ஃபோன் நல்லா க்ளாரிட்டி நல்லாயிருக்கு கேமரா சூப்பராக இருந்தது ஃபோட்டோஸெல்லாம் நல்லா எடுக்கிறதுக்கு நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லா இருந்தது எனக்கு அந்த ஃபோன் ரொம்ப பிடிச்சுது அதில் நான் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்தேன் வீடியோஸ் எடுத்தேன் எல்லாமே அழகாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கு ஃபோன் பேசுறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குது நல்லா ஸ்பீடாக இருக்குது நல்லா இருந்தது ஃபோன்